நாங்கள் வந்து புக்கெல்லாம் லைப்ரரியில எல்லாமே படிக்க மாட்டேன் வீட்டில ஏதா இருக்கிற சின்னச் சின்ன புக்கில் எடுத்து சின்ன புக் இருந்தால் அதை எடுத்துப் படிப்பேன் அது வந்து எனக்கு ராமாயணம் வந்து கொஞ்சம் பிடிச்சிச்சி அதை படிச்சிட்டுருக்கும் போது ஒரு பொண்ணாக இருந்து அவ வந்து ஒரு காட்டுக்கு போ க புருஷனோட காட்டுக்கு போய் அது அங்கே படுற கஸ்டங்களை அங்கே படுற இதுங்களை நான் வந்து அதில் படிச்சு கற்றுக்கிட்டேன் அது வந்து கஸ்ட நஸ்டோங்கிறது வந்து எல்லா நேரத்துலையும் வரும் அதை சம் நம்ம வந்து எதிர்கொண்டது எப்படி எதிர்கொள்ளணும் அப்போ நம்ம சில புக்குங்களை படிச்சு இது மாதிரி க இத படிச்சால் அதில் என்ன இருக்குன்னு நான் நான் அதை மூலம் கற்றுக்கிட்டேன்